எங்கள் வீடு மாடி வீடு அப்போ எனக்கு வந்துட்டு தோட்டம் போடுறத்துக்கே பின்னாடி சைடுலெலாம் இடமே இல்லை அதனால ஒரு லோடில் செம்மண் இங்கே கொண்டு வர வச்சுருந்தேன் ஆட்ரு பண்ணி கொண்டு வந்து அதை வந்து மேலே மாடியில் கொட்டி விட்டு எல்லாம் வெறும் எனக்கு அப்போவெலாம் வந்துட்டு இந்த காய்கறி வெஜிடபுளு இந்த பழம் இதெல்லாம் பயிர் பண்ணணும்ன்னு ஆசை இல்லை நிறையா பூச்செடிகள் வளர்க்கணுன்னு தான் ஆசை அதனால் தான் பூச்செடிங்கள் நிறையா எங்கெங்கே எந்தெந்த பூ பார்க்குறானோ அதெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் அந்த மாடியில் பூச்செடிங்களெலாம் வச்சு வளர்த்தேன் ஆனால் வைச்சேன் ஒரு வருஷம் கூட என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல வீடு போயிடிச்சு அதுக்கு அப்புறம் வந்து ப பூச்செடிங்களெலாம் என்னால் வளர்க்க முடியல இப்போது என் கிட்டே ஒரு பூச்செடியும் இல்லை ஒரே ஒரு ரோஸ் மட்டும்தான் இருக்குது